கிராமங்களில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் வெகு விமர்சையாக நடைப்பெறும் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா இரு குடும்பங்களுக்கு இடையில் முதல் சந்திப்புங்கிறது மிகவும் புனிதமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் கோவில்களில் வச்சி தான் சந்திப்போம் இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி முதலில் கோவிலுக்கு பக்கத்திலுள்ள மிக பிரமாண்டமான ஒரு மிக ஒரு நல்ல கோவில்களில் பெருமாள் கோவில் இந்த மாதிரி சன்னதிகளில் வர சொல்லி அங்கே வச்சு வந்து பார்ப்போம் அவர்கள வந்துட்டு பார்த்துட்டு அவர்களுடைய குணாதிசியங்கள் அவர்களுடைய வீடுகள் எப்படி அவர் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி அவர்களுடைய குணங்கள் அப்புறம் அந்த மாப்பிள்ளை பெண் அவர்கள் வந்து பேச வச்சு அவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் பார்ப்போம் அந்த சந்திப்பு வந்து மிகவும் நன்றாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா திருமணங்கள் எப்படி நடக்கும் அப்படினம்னா திருமணத்திற்கு முதலில் வந்துட்டு பொருத்தம்லாம் பார்த்துட்டு பொருத்தம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கைகள் அடிக்கணும் பத்திரிகைகள் அடிச்சு பத்திரிக்கைகளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலம் அனைத்து குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் ஊரில் உள்ளவர்கள் பெண் வீட்டிலேருந்து ஊரில் உள்ளவர்கள் அவரது உறவினர்கள் நண்பர்கள் சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாருக்கிட்டையும் பத்திரிக்கை வச்சு நேரில் போய் நேரில் தான் கொடுப்போம் நாங்கள் அந்த மொபைல் வழியாக கொடுக்கறது அந்த அனுப்புறதுலாம் இதுவரையிலும் பண்ணதே கிடையாது பத்திரிக்கை அடித்து நேரில் கொண்டு போய் அனைத்து நண்பர்களுடன் மற்றும் அனைத்து உறவினர்களுடன் கொடுத்து அப்படி தான் நாங்கள் வந்து திருமணத்திற்கு வரவேற்பு கொடுப்போம் அப்புறம் வந்து திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மண்டபங்களில் தயார்ப்படுத்துதல் அதற்கு தேவையான மளிகைப்பொருட்கள் வாங்குதல் காய்கறிகள் வாங்குதல் நல்ல ஒரு குடும்பத்துடன் நாங்கள் எப்போவும் கூட்டுக் குடும்பத்துடன் இருந்து இந்த திருமணங்களை செய்வோம் அது நல்ல வெகு விமர்சையாக நாங்கள் செய்து ஏற்பாடு செய்வோம்